எனக்கு நீச்சல் பயிற்சி ரொம்ப பிடிக்கும் தினமும் பசங்களாக்கூட விளையாடிட்டு நீச்சல் விளையாடப் போவோம் கிணத்துல குதிப்போம் குதிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கேனா முதல்ல கயிறு என்னோட இடுப்பில் அருணாக்கயிறில் கட்டிகிட்டு பொறுமையாக நீந்த விடுவாங்க மேலே ஒருத்தர் பிடிச்சிட்டு நாங்கள் பொறுமையாக கொஞ்சம் பயம் இல்லாமல் பண்ணுன்ட்டு கொஞ்சம் தைரியம் கொடுப்பாங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே நீச்சல் மேலேருந்து ஒருத்த ஒருத்தராக பிடிக்கும்போது என்ன ஓரளவுக்கு ஒரு நாலுநாளில் கற்றுக்கிட்டேன் நீச்சல் கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் எப்படி ஆழமாக எப்படி போகறது எப்படி மூச்சை பிடிக்கிறது மூச்சுப் பயிற்சி எப்படி பண்ணுறது உள்ளே இருந்து மேலே எவ்வளவோ வேகமாக வெளியில வரலாம் குதிக்கும்போது எப்படிலாம் குதிக்கணும் எப்படி அடிப்படாமல் குதிக்கணும் எப்படி வேகமாக நீந்தணும் இந்த பயிற்சி எல்லாம் நல்லா சூப்பராக கொடுப்பாங்க அப்புறம் தினமும் இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு இந்த மே ஜூன் இந்தமாதிரி வந்தாலே போதும் மார்ச் மாசம் எல்லாம் கோடை விடுமுறை விட்டாங்கனா நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சோன்னா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சோன்னா ரெண்டுமணி வரைக்கும் கிட்டதட்ட ஒரு நாலு மண் நேரம் மூணு மணி நேரம் ஓரளவுக்கு குளிப்போம் குளிச்சிவிட்டு அப்பறமாக எங்கள்கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எப்படி கற்றுக்குறாங்கன்ட்டு அவங்களுக்கு நல்லா சொல்லித்தருவோம் இப்போ ஒரு பதினஞ்சு பேர் எல்லாம் எப்படி நீச்சல் கற்றுக்கு கற்றுக்குறாங்க அதை நான் சீக்கிரமாக ஒரு நாலே நாளில் நீச்சல் கற்றுக்கிட்டேன் ஒரு சில பேர் இன்னும் கற்றுக்கவே இல்லை அதுமாதிரி நல்லா போயிட்டுருக்கு அதேமாரி இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் வர்றதால் இப்போ கரெக்டான டைம்க்கு போயிவிட்டு எங்களால் நீச்சல் கற்றுக்க முடியலை அது ஒரு கொஞ்சம் கஸ்டமாக இருக்கு சில பேர் நண்பர்கள் எல்லாம் வெயிலுன்றதால் குளிக்க வரமாட்றாங்க கொஞ்சம் தூரமாக போகணும் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எப்படி குளிச்சிக்கலாம் இல்லை நாளைக்கு குளிச்சிக்கலாம் அப்படின்றமாரிகூடம் வருது வெயில் கொஞ்சம் பால் மாறும் இல்லைனா நாங்கள் உடனே போயிவிட்டு குளிக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது